ஹலோ மாட்டு டாக்டரா எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் வர முடியுமா மாட்டுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல செனை ஊசி போடணும் ஆ தெரு லாஸ்ட் வீடு அப்றம் எங்கள் வீட்டில் என்ன பத்து ஆடு நிக்கி அதுக்கும் உடம்பு சரியில்ல பார்க்கணும் பத்து ஆடு இருக்குது பத்து மாடு இருக்குது கோழி பத்து பன்னெண்டு கோழி இருக்குது அதுக்கும் எரை திங்க மாட்டேங்குது ஆ ரெண்டு வாத்தும் வளக்கிறோம் ஆ நாலு இதில் வேறு நாய் நாய் வளர்க்கேன் நாய் வேறு ஒரே சொரியா இருக்குது சாப்பிடவே மாட்டங்குது ஒரே சொரியாக இருக்குது புண்ணாக இருக்குது முடியெல்லாம் ஆ ஓகே ஓகே டாக்ட்ரு ஆ சரி டாக்டர் தேங்க்யூ திருவைகுண்டம் தெரு லாஸ்ட்டு வீடு ஆ சொல்வாங்க சொல்வாங்க வாங்க பசு மாடு பசு மாட்டுக்கு தான் செனை செனை ஊசி போடணும் செனை ஊசி ம் ஓகே டாக்ட்ரு ஃபீஸு ஃபீஸ் எவ்வளவு வரும் கோழியும் பார்க்கணும் ஆட்டையும் பார்க்கணும் மாட்டையும் பார்க்கணும் ஓகே டாக்டரு தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூங்க